ஹலோ முனியாண்டி விலாஸுங்களா ஆ என் பேரு நாகம்மாள் சாப்பாட்டுக்கு ஆட்ரு பண்ணிட்ருந்தேன் இன்னும் வரலிங்களே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்ங்க எப்போ வரும்ங்க என்ன டைமுங்க அவங்க ரொம்ப நேரம் ஆகுதுங்க சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்கள் இன்னும் வரல அனுப்புனீங்களா இல்லையா எப்போது அனுப்புவிங்க இன்னும் டைம் ஆகுங்களா ரொம்ப பசியாக இருக்குங்க சீக்கிரம் கொடுத்தனுப்புங்க டெலிவரி பண்ணுங்கள் சீக்கிரம் அனுப்பிவிடுங்கள் ம்